பழைய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்கும் உள்ள வேறுபாடுகள் வேறுபாடுகள்னு பார்த்தோம்னா பழைய தலைமுறை உணவு முறைகள் பழைய தலைமுறையில் வந்து பழைய தலைமுறையில் வந்து எல்லாருமே வந்து சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டாங்கள் கம்பு கேழ்வரகு திணை சாமை சோளம் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள சாப்பிட்டாங்க அது மாதிரி மண்பானையை பயன்படுத்தி சமைச்சாங்கள் மண் பானை மூலிமா சமைக்கும் போது அதில் சில உணவுகள் உணவு வந்து ருசி ருசியாவும் இருக்கும் நோய் எதிர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைச்சிது மண்பானையில் சமைக்கும் போது அது மாதிரி விறகடுப்புல தான் சமைச்சாங்க விறகடுப்புல சமைச் விறகடுப்புல மண்பானை பயன்படுத்தி சமைக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதில் ருசியும் கூடுதலாக இருக்கும் அதேபோல தண்ணி தண்ணி பார்த்தோம்னா ஆற்றுத் தண்ணி ஆத்து தண்ணி கிணற்று தண்ணீ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிணாங்க அதே மாதிரி உடைகள் உடைகள்னு பார்த்தோம்னா பாரம்பரியமான உடைகள் சேலை பாவாடை சட்டை பாவாடை தாவணி வேஸ்டி சட்டை இந்த மாதிரி பாரம்பரிய பாரம்பரியமான ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கள் பயன்படுத்துனாங்கள் அதுபோல இளைய சமூ இளைய தலைமுறைனு பார்த்தோம்னா அவங்க வந்து மோஸ்ட்லி குக்கர் குக்கர் சாப்பாடு எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால குக்கர் சாப்பாடு அதிகமாக பயன்படுத்துனாங்கள் சாப்பிட்டாங்க அதுவும் இல்லாமல் அலுமினிய பாத்திரததை பயன்படுத்தி தான் சமைச்சாங்கள் அதுவும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் மூலிமா தான் சமைச்சு சமைக்கிறாங்க கேஸ் ஸ்டவ் சம கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தி சமைக்கிறதுனால் சாப்பாடு சமைக்கிறது வேகமாக வந்து சாப்பாடு ரெடி ஆகுது அதில் வந்து உடல் ஆரோக்கியம் கிடையாது ருசி கிடையாது அதேபோல ஜங்க் ஃ புட் ஜங்க் ஃபுட் வந்து நிறைய சாப்புடுறாங்க இளைய தலைமுறை இளைய தலைமுறையில் உள்ளவங்கள் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்புடுறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதனால் குறையுது நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை நோய்கள் அதிகமாக பர பரவுது அதனால் பழைய தலைமுறையில் உள்ளவங்கள் பொறுமையாக நிதானமாக சாப்புடுவாங்க புதிய இளைய தலைமுறையில் உள்ளவங்களுக்கு அந்த சாப்புடும்போது நிதானமாக இருக்க மாட்டாங்க நிதானமாக சாப்பிட மாட்டாங்கள் அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க அது வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது அதே போல உடைகள் உடைகள்னு பார்த்தோம்னா வெஸ்டென் ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட்டு பேண்ட் ஷர்ட் போடுறது வெஸ்டென் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த பாரம்பரியம் பாரம்பரியமே இல்லாத வெஸ்டென் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணிணாங்க பொதுவான தன்மை பழைய தலைமுறைக்கும் புதிய தலைமுறையில் உள்ளவங்களும் பழைய தலைமுறையில் உள்ளவங்களும் பொதுவாக அவங் பொது அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிற தன்மை என்னென்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே உடல் ஆரோக்கியமா இருக்காங்க ஆரோம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் உழைக்கிறாங்க சாப்பாடு எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்காக தான் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் சம பார்த்து பார்த்து சமைத்து சாப்புடுறாங்க